ஹலோ நாங்கள் சுற்றி ஆ நாங்கள் ஆட்டோ டிரைவருங்களா உங்கள் நம்பர் கொடுத்தாங்க அதனால் நீங்கள் ஆட்டோ வருமான்னு கேட்டோம் பக்க ம் பக்கத்தில் நாங்கள் பல்லடம் பல்லடத்தில் இருக்கிறோங்க ஆ சரி கூட்டிகிட்டு போங்க இங்கே பல்லடம் வந்துடுங்க வந்து ஆ வந்து கூட்டிகிட்டு போங்க காசு எவ்வளவுங்க ஆகும்ங்க

ம் ஆ ம் ஆ சரி அதுதான் கா கா நாங்கள் இந்த ஊருக்கு புதுசுங்க அதனால் எங்களுக்கெல்லாம் பல இடங்களெல்லாம் தெரியாது அதனால் நீங்கள் தான் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிக்கணும் ஆ நீங்கள்தான் கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்க்கக்கு கொள்ளணும் ஆ சரி எந் ஆ ஆ

ம் சரி ஆ அதுதான் அதுதான் கோயி கோயில்கள் நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள்தான் ஊருக்கு புதுசுன்ட்டோமே அதனால் நீங்கள் தான் எந்தெந்த இடம் புது கோயில் ஏதாச்சும் இது அதிசயமாக எதாவது ஒன்று இருந்துதுன்னால் நீங்கள் நீங்கள் கூட்டி கொண்டு போய் காமிங்க ம் ம்

ஆ ஆ சரி

ஆ ஆ ஆ நான் ஆ சரி ஆ எங்கள் பொண்ணு கொடுதாங்கங்க அதனால் நான் சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணினோம் தெரியாத இடத்த நீங்கள் சுற்றிக் காட்டினீங்கன்னா நாங்களும் நாலு பேருத்துக்கு சொல்லுவோம் சரி இவருக்கு நாங்களும் நம்பர் கொடுப்போம் நாலுபேர் வருவாங்க செய்வாங்க அதனால் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு தெரியாத இடத்த சுற்றி காமிக்கணும் ஆ ம் ஆ ம் ஆ சரி ஆ ஆ ஆ நாளைக்கு வரங்க நீங்கள் இங்கே பல்லடம் இங்கே வந்து கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி காமிச்சுருங்க ம் ஆ சரி ஆ ஆ ஆ சரி